நம்ம சமூகத்தில் எல்லோரும் கூடி சந்தோஷமா விருந்து வச்சு சாப்பிட்ற சில பண்டிகைகள் இருக்கு எடுத்துக்காட்டா பார்த்துக்கிட்டீங்கன்னா கொழந்தை பிறந்து பதினாறாவது நாள் அதனால் பதினாறு அப்படின்னு ஒரு விஷயம் கொண்டாடுவாங்க கொழந்தை பிறந்து பதினாறாவது நாள் கொழந்தை பிறந்த விஷயத்தை கொண்டாடும் விதமாக கறிவிருந்து வைப்பாங்க ஆடு வெட்டி கறி விருந்து சொந்தம் பந்தங்கள்லாம் கூடி வச்சு ஒரு மிகப்பெரிய இடத்துல பந்தி போட்டு அனைவருக்கும் பாசத்தோடு பரிமாறி சாப்பாடு போட்டு ஜெகஜோதியாக கலகலப்பாக பேசி அன்பு விதத்துமாக பேசி பரிமாறுவாங்க அதுக்கடுத்து சோறு பெரிய விஷயமிருக்கு சொல்லணும்னா காது குத்து காது குத்துங்கிறது ஒரு குழந்தைக்கு சிறப்பான ஒரு விஷயம் நம்ம சமூகத்தை பொருத்தளவுக்கு காது குத்துங்கிறது ஒரு இம்பார்ட்ன்டான ஒரு விஷயம் குழந்தை பிறந்து ஒரு வயசில் காது குத்துவாங்க இல்லைன்னா சில வருஷங்கள் ஆகும் ஆனால் நம்ம சமூகத்தில் திருமணத்துக்கு முன்னாடி கட்டாயமாக காது குத்தி இருக்கணும் அப்படி குத்தலைன்னா கல்யாணம் அன்னைக்கி காது குத்தி கல்யாணம் பண்ணுவாங்க அது காது குத்துறதோட சிறப்பான ஒரு விஷயம் ஒரு வருஷத்துல கொழந்தை பிறந்து காது குத்துறது சகஜமான ஒரு நார்மலாக நம்ம சமூகத்தில் கொண்டாடுற ஒரு விஷயம் காது குத்துறதுனா சும்மா ஏதோ ஒரு இடத்துல போய் டக்குனு குத்திட்டு வர்றது கிடையாது குடும்ப வழக்கப்படி பரம்பரை பரம்பரையாக இருக்க குலதெய்வத்து கோவிலுக்கு போய் பத்திரிக்கை வச்சு எல்லோருக்கும் கொடுத்து சொந்தம் பந்தங்கள்லாம் கூட்டி எல்லோரும் ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டோடு ஒரு விஷயம் பண்ணுவாங்க காது குத்துறதுங்கிறது தாய்மாமா மடியில் உட்கார வைச்சு மொட்டை போட்டு பிள்ளைக்கு புது வரிசைகள் வச்சு அந்த குழந்தைக்கு டிரஸ்ஸெல்லா எடுத்து கொடுத்து நகைகள் காது குத்து கம்மல் செயின் எல்லாத்தையும் வரிசையாக வச்சு கொடுக்குறது தாய்மாமனோட பொறுப்பு தாய்மாமானோட சீருங்கிறதுக்கு தனியாக ஒரு கெத்து ஒரு மரியாதையும் நம்ம சமூகத்தில் இருந்துகிட்டுருக்கு தாய்மாமானோட அது ஒரு கடமை சொல்லலாம் சொல்லப் போனால் பழங்கள் ட்ரெஸ்ஸு ஸ்வீட்டு நகைகள் அப்படின்னு பல வகையான வரிசைகள் அந்த இடத்துல தாய்மாமனோட வரிசை கோவிலில் கண்டிப்பாக இருக்கும் எல்லோர் வீட்லேயும் கறி விருந்து பொறுத்தளவுக்கு ஆடுகள் வாங்கி வைத்திருப்பாங்கள் பல மாதத்துக்கு முன்னாடி சொல்லி ஏன்னா சொந்த பந்தங்களுக்கு கறி விருந்து போட்டு காது குத்தலைன்னா அது எப்படி காது குத்தாக காணப்படும் நீங்களே சொல்லுங்கள் காது குத்தும் போது சில சிம்பிளாக சொல்லணும்னா சில அழுகைகளும் சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும் நக்கல் கிண்டலோடு எப்படின்னா குழந்தைக்கு காது குத்தும் போது கொழந்தை அழுகும் அது அப்படியே இது காட்டுறதுக்கு பல பேர் இருப்பாங்க ஜாலியாக சில வீட்டில் அழக் கூடாதுன்னு வாழைப்பழத்தையும் வாயில் எடுத்து வைப்பாங்க அந்த மாதிரி சில விஷயங்கள் அங்கே அதிகமாக நடக்கும் சொந்த பந்தங்கள் கூடி சந்தோஷமாக ஜாலியாக பேசுறதும் உண்டு அதுக்கடுத்தது பார்த்துக் கிட்டீங்கன்னா காது குத்துக்கு அடுத்தது நம்ம கல்யாணம் காதுகுத்து கூட உடனே முடிவு பண்ணி பண்ணிடலாம் பட் ஆனால் கல்யாணங்கிறது அப்படி கிடையாது இரண்டு வீட்லேயும் ஒத்து போய் ஃபர்ஸ்ட்டு மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் ஒத்து போகணும் அதுக்கப்புறம் ரெண்டு வீட்டுக்கும் ஒத்து போகணும் அப்புறம் சில விஷயங்கள் பார்ப்பாங்க ஜாதகம் அப்படி இப்படின்னு அதுக்கப்புறம் வீட்டில் ஒத்து போனதுக்கப்புறம் பல மாதத்துக்கு முன்னாடியே ஆரம்பித்து பல மாதம் கழித்து முடிகிற ஒரு விஷயம்னா அது இதுதான் பத்திரிக்கை வைக்கிறது பத்திரிக்கை வைக்கிறது இப்பயும் சொன்ன மாதிரி குலதெய்வம் கோவிலுக்கு தான் ஃபர்ஸ்ட் பத்திரிக்கை வைச்சு படைச்சு அந்த பத்திரிக்கைய எடுத்துட்டு வந்து சம்பந்தி வீட்டில் தான் முதல்ல பத்திரிக்கை வைப்பாங்க பொண்ணு வீட்டில் மாப்பிள்ளை வீட்டுக்கும் மாப்பிள்ளை வீட்டில் பொண்ணு வீட்டுக்கும் அதுக்கப்புறமா சொல்லப் போனால் இம்பார்ட்டனான சில விஷயங்கள் நடக்கும் பத்திரிக்கையும் முதல்ல ரொம்ப குளோஸானா சொந்த பந்தங்களுக்கு வீடு போய் தேடி வைச்சு வெத்தலை பாக்கோட தாம்பாளத்துல பழங்கள் வைச்சு காசு வைச்சு கொடுக்கப்படும் குறுகிய ரொம்ப சொந்தமான பந்தங்களுக்கு அப்படி அதுக்கப்புறம் எல்லோர் வீட்டுக்கும் பத்திரிக்கை வைச்சு எல்லோரையும் பல மாதத்துக்கு முன்னாடி கூப்பிட்டு மண்டபம் அரேஞ்ச் பண்ணி மாப்பிள்ளைக்கான சீர்வரிசைகள் பொண்ணுக்கான சில விஷயங்களை வாங்கி வைச்சு அவங்க தாய் வீட்டில் கொடுக்குறது வழக்கமான ஒரு விஷயம் மண்டபம் பொறுத்தளவுக்கு பெரிய மண்டபம் வைச்சு அதுக்கான டெக்கரேஷன் ஒர்க்கெல்லாம் கொடுத்து சாப்பாட்டுக்கு தனியாக பல இடங்களில் சொல்லி நல்ல விஷயங்கள் நல்ல கோழி ஆடு மாடு ஆடு கோழி எல்லாத்தையும் வாங்கி விருந்து வைப்பாங்க ஏன்னா எப்பயுமே சொல்கிறது கல்யாண வீட்டில் சாப்பாடு தானே பேசும் மற்றதெல்லாம் போனால் கூட சாப்பாடுங்கிற ஒரு விஷயம் மட்டும் தான் இந்த கல்யாணத்தில் இப்படி போட்டாங்க அருமையாக செஞ்சாங்க எல்லாம் இருந்துச்சு எல்லா ஒரு நல்ல விஷயத்துலயும் விருந்து அப்டிங்கிறது கூடி சாப்பிட்றம் போது விருந்துங்கிறது ஒரு பெரிய விஷயமா கருதப்படும் அதனால் ஆடு கோழிலாம் நிறைய வாங்கி வச்சுருப்பாங்க கல்யாணத்தில் அதுக்கப்புறம் சொந்த பந்தங்கள்லாம் ஒன்னாக கூடி கலந்துரையாடி அதுக்கப்புறம் ரெண்டு வீட்லேயும் ஒத்து போய் மாப்பிள்ளைக்கு பல டிரஸ்கள் புது மாலை டிரஸ்களையும் பொண்ணுக்கு புது டிரஸ்களும் எடுத்துட்டு பொண்ணுக்கான சீர்வரிசையெல்லாம் அவங்க தாய் வீட்டிலேருந்து பல விஷயங்கள் வாங்கி வச்சிருப்பாங்க எப்படின்னா அம்மிக்கல் ஓரக்கல் இப்போ வாஷிங் மெஷின்ஸ் கிரைண்டர்ஸ் அப்புறம் பீரோ பிளாட்பார்ம் பிளாட் கார் பைக் அப்படின்னு பல சீர்வரிசைகள் கொடுப்பாங்க பட் ஆனால் கல்யாணம் அன்னைக்கி குறுகிய சொந்தம்லா இரண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடியே வந்துடுவாங்க எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு அந்த மண்டபத்தை டெக்ரேசன் பண்ணுறதே அவ்வளோ பெரிய விஷயமாயிருக்கும் அவ்வளோ பெரிய மண்டபத்தை டெக்ரேசன் பண்ணிட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு சாப்பாடு பரிமாறுறத்துக்கு சொந்தக்காரங்களை வச்சிருப்பாங்கள் ஏன்னா அப்போ தான் நல்லபடியாக பரிமாற முடியும் எல்லோருக்கும் தெரிஞ்ச மாதிரியான குளோஸானவங்களுக்கு ரொம்ப இதாக பரிமாறுவாங்க எல்லோரும் ஒன்னாக சேர்ந்து கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே எங்கே சமூகத்தில் எப்படின்னா ஒரு விஷயம் பண்ணுவாங்க பானைக்குள்ளே மோதிரத்த போட்டுட்டு அதை எடுக்கிறது அப்புறம் அப்பளம் உடைக்கிறது அப்புறம் அருந்ததி காட்டுறது அந்த மாதிரி சில விஷயங்கள் எங்கள் சமூகத்தில் நடக்கும் அதெல்லாம் இன்னும் அருமையாயிருக்கும் எல்லா சொந்தமும் கீழே நின்று பார்த்துகிட்டு கமெண்ட் பண்ணிக்கிட்டு ஏய் எடு எடு நீ எடு முதல்ல எடு அப்படின்னு பொண்ணு மாப்பிள்ளையை என்கரேஜ் பண்ணிக்கிட்டு அது இன்னும் அருமையாயிருக்கும் சொல்லப் போனால் அந்த சந்தோஷமெல்லாம் கூடி இருந்து பாக்கிறதுலாம் கல்யாணத்தில் ஒரு மிகப்பெரிய அருமையான ஒரு வாய்ப்பாயிருக்கும் கோவில்ல கல்யாணம் பண்றதெல்லாம் இன்னும் அருமையாயிருக்கும் சொல்லப் போனால் இந்த வரிச ஜாமான் சீர் ஜாமான்லாம் எடுத்துட்டு போகிற அருமையான விஷயத்தயும் பல பேர் வரிசல்லா எல்லாம் சீர் வரிசையும் தலையில் வைச்சு எடுத்துட்டு போவாங்க அதைப் பார்க்கவே அவ்வளோ அழகாயிருக்குங்க நம்ம கல்யாணத்தில் நம்ம சமூக கல்யாணத்தில் இந்த மாதிரி ஒரு அருமையான விஷயங்கள்லா தான் சமூகத்தில் கண்டிப்பாக நடக்கும் நடந்துட்டு தான் இருக்கு இன்னுமும்